இல்லை சார் ஒரு கார் ஒன்று ப்ராப்ளம் ஆகிடுச்சி ரேடியேட்டர் பெல் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரமாதிரி கீச் கீச் சவுண்டு வருது என்ன கோளாறு ஆ வண்டி வண்டி கண்டிஷன் சார் ஆ கேட்குதா சார் சவுண்டு பார்த்தீங்கன்னா கிக்கிங் வந்துகிட்டே இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகுது எங் எந்த இடத்துல ஆகுதுன்னு சரியாக தெரியல அது ரெடி பண்ணணும் சார் நம்ம ஷெட்டு எங்கே சார் இருக்குது ஆ ஓகே சார் வந்தால் எத்தனை நாளில் ஒரு நாளில் முடித்து கொடுத்துடுவீங்களா வ வண்டியை எடுத்துகிட்டு வந்துடலாம் சார் பிரச்சின இல்லை சார் அரை மணி நேரம் ஆகிடுமா சார் எவ்வளோ ஆகும் எதனால் எஸ்டிமேட் எதனால் உங்களுக்கு தெரியுமா ஓகே சார் அதனால் தான் கேட்குறேன் ஏன்னால் சம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சார் ஹலோ

அதுதான் சார் அது எ ஓகே ஆமாம் சார் ஆமாம் சார் சரிங்க சார் நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வரேன் நேராக எடுத்துகிட்டு வரேன் வண்டி அதுமாதிரி ரெண்டுத்தையும் ரெண்டு ப்ராப்ளம் மட்டும் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் சார்

ஆ ஓகே சார் நான் எடுத்